என்னோடய வேலை எதிர்காலத்தில் நாங்கள் என்ன எதிர்பாக்கிறேன் அப்படின்ட்டாக் அப்படின்னா நாங்கள் வந்து எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும் இந்தமாதிரி நடிக்கிறது பாட்டு பாடுறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நான் வந்து படிச்சிட்டு இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிகிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு இன்ட்ரஸ்ட் அப்படின்னா விஷ்வல் கம்யூனிகேஷன் படிச்சு அதில் வந்து ஏதோ ஒரு ஆர்ட்டிஸ்ட்டாகவோ இல்லை ஒரு சிங்கராகவோ ஒரு ஹாங்க்கராவோ இல்லை ஒரு ஆக்ட்ரஸ்ஸாவோ நார்மலாக எதாச்சும் ஆகணுந்தான் எனக்கு ஆசை இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து எனக்கு பிஸ்னஸ் வந்து ஒன்று மட்டும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு இருக்கணும் ஆசை அந்த ஆசை எதுக்குன்னா அது அந்த அதை வச்சு நான் எனக்கு எதுவும் பண்ணிக்க போறதில்லை அதில் வர காசு சேலரி வச்சு இந்தமாதிரி ரோட்ல சுற்றி திரிகிற டாக்ஸ் ஸ்டே டாக்ஸ் பப்பீஸ் அதுக்கெலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணனும் அப்புறம் வந்து ஓல்டு ஏஜ் அவங்களாம் இருக்காங்க இல்லையா இந்த வயதானவங்க பாட்டி தாத்தாலாம் இப்போ வந்து பார்த்துக்கமுடியாமல் வெளியில விட்டுருவாவாங்க அவங்களை கைவிட்டிருவாங்க அவங்களை வந்து எ நான் செலவு பண்ணி ஏன் காசில் செலவு பண்ணி சாப்பாடு போட்டு தங்கவச்சு துணிமணி எடுத்துக்கொடுத்து நான் அவங்களை எல்லாரையும் பார்த்துக்கணும் அந்தமாதிரி குழந்தைங்களும் எவ்வளோவோ கஷ்டப்படுறாங்க அம்மா அப்பா இல்லாமல் அவங்களையுமே ஏ காசு நான் செலவு பண்ணி எனக்கெதுமே வேண்டாம் மொத்தத்தையுமே அவங்களுக்காகவே கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் இப்போது நான் என்னன்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு ஏ ஐடில வேலை கிடச்சாலுமே ஓகே ஆனால் எனக்கு ஹாபீ அப்படின்னா ஒரு டிவி சினிமா இண்டஸ்ட்ரி அதுக்குள்ள போகணுன் தான் எனக்கு ஆசை இப்போ எனக்கு கையில் நான் என்னென்ன திறம வச்சிருக்கேன் அப்படின்னா கிராப்ட் ஒர்க் நிறைய பண்ணுவேன் அப்புறம் ட்ராயிங்ஸ் நிறைய பண்ணுவேன் பாட்டுப்பாடுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாட்டுப்பாடுறது நடிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் இருக்குது இதுமாதிரிலாம் ஒரு எப்படி சொல்கிறது இதெல்லாம் வந்து என்னோட ஹாபீஸ் இந்த ஹாபீஸ் வந்து எதா ஒன்று நிறைவேறுனாலுமே இதை வச்சு நான் வந்து என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் நிறைய உதவி பண்ணுவேன் வேற என்ன சொல்லலாம்

என்னங்க ம் மெயின் இன்ட்ரஸ்ட் ஒரு டிவி உள்ள போகணும் நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டு வந்துருக்கேன் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து எல்லாரும் தப்பா நினச்சவங்க எல்லாருமே நான் வந்து ஒரு பெரியாளாக ஆனால் ஆனதுக்கப்புறம் என்னை வந்து நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இப்படி வந்து பெரியாளாக ஆகி நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை என்னை எப்படி நினச்சாங்களோ அவங்க முன்னே நான் வந்து முன்னேறி காட்டணும் இது என்னோட ஆசை இப்போது எனக்கு எங்கள் அப்பாவுமே வந்து நான் வந்து படிக்கிறது அவ்வளோவா இல்லை நான் ஆவரேஜ்ஜாக தான் படிப்பேன் இதில் ஆவரேஜ்ஜாக படிக்கிறேனே தவிர பட் எனக்கு முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்ட் நான் ஃபஸ்ட் சொன்னமாதிரி சினிமா இண்ட்ரஸ்ட்டிக் இண்டஸ்ட்ரிகுள்ள எப்படியாது போணும் என்னோட ஹாபீ இது மட்டுந்தான் அதை வச்சு எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆனால் நான் வந்து ஒரு யாராச்சும் ஒரு ஒருத்தவங்க மனசுலயாச்சும் நான் நிற்பேன் சாரு அப்படின்னா அவள் வந்து இந்தமாதிரி கேரக்டர் அவள் வந்து நல்லப்பொண்ணு அவள் வந்து இந்தமாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் மனதுல நான் நின்றாலுமே எனக்கு அது பெரிய சந்தோஷம் எனக்கு இயர்ன் பண்ணுறது பெருசாக ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ நான் ஆனால் நான் இப்போ வந்து இயர்ன் பண்ணும் நினைக்கிறேன் காலேஜ் படிச்சிகிட்டுருக்கும்போதே இயர்ன் பண்ணனும் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் வந்து நான் ஆசைப்பட்டது நடந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்

ஹான் ஹான் இன்னொன்னு என்னன்னா நான் எதிர்காலத்தில் நான் இன்னொன்று எதிர்பார்க்கறது என்னன்னா மற்றவங்களுக்கு செய்கிறனே அது ஒன்று என்னை விட்டுட்டு ஏ அம்மாவுக்கு நான் வந்து நிறைய செய்வேன் அப்போது ஒரு சொந்தவீடு இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறோம் எனக்குத் தெரிஞ்சு நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது வீடு மாறியிருப்போம் சொந்தவீடு இல்லாமல் இப்போ நான் வந்து நான் இயர்ன் பண்ணுறத வச்சு நான் எதிர்காலத்தில் இயர்ன் பண்ணுறத வச்சு எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு வீடு கட்டிக்கொடுப்பேன் இது என்னோடய இன்ட்ரஸ்ட் இது என்னோடய ஆசை எங்கள் அம்மாவுக்கு அது ஆசை நான் அதை வந்து செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் இன்னொன்று என்னன்னா இப்போது ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு ரெஸ்ட் இருக்கணும் எந்து அது எந்த வேலையாக இருந்தாலுமே சரி ஓ என்றைக்குமே வேலை வேலை வேலைனு இல்லாமல் ஒரு நாளாச்சும் அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்கணும் இது வந்து நான் இது ஒரு கருத்தாக நான் ஒன்று முன் வைக்கிறேன் ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் நிறைய பேர் வேலை வேலைனு ஓடிகிட்டுருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட தூங்கலாம் வந்து டைம்மே இருக்கமாட்டேங்குது இந்தமாதிரி இருக்கக்கூடாதுனு நான் நினைக்கிறேன் இப்படி சாப்பிடாமல் தூங்காமல் வேலை வேலைன்ட்டு இருந்தால் அவங்களுக்கு உடம்புக்குதான் வந்து பிரச்சனை வரும் அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தான் பிரச்சனை ப்ராப்ளம் ஃப்யூச்சர்ல நிறைய இருக்குது அதெல்லாம் அவங்க வந்து இப்பவே சரி பண்ணிக்கணும் ஓவராக வேலை ஸ்ட்ரெஸ்ல அவங்க வந்து இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது இது வந்து என்னோட கருத்துந்தான் சொல்லுவேன் இதை வந்து எங்கேயுமே நடக்கணும் ரொம்ப வேலை வேலைனு சொல்லிட்டு அவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அதுலேயே வந்து ஒரு ஆளாகவே வந்து வச்சிருக்காங்க அடிமைமாதிரி நடத்துறாங்க அவங்களுக்கு வேலைக்கு வேணும் ஆளு அவ்வளோதான் சாலரி கூட ஒழுங்காகவும் கொடுக்கமாட்றாங்க பாதியை கொடுத்துட்டு அப்படியேதான் இருக்காங்க இது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன்